ஹலோ பெரியசாமி உரக்கடையிங்களா ஆ எனக்கு கொஞ்சம் உரம் வேணும் நான் அஞ்சு ஏக்கர் காடு வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஏக்கரு பயிர் போட்டிருக்கேன் ரெண்டு ஏக்கரு சோளம் போட்டிருக்கேன் ஆ சாமி எனக்கு கொஞ்சம் நல்ல உரமா வேணும் அதுக்குதான் உங்கள் கடை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆ இல்லை இப்போ வந்து இயற்கை உரம் அது செயற்கை உரம் நான் ஆல்ரெடி போட்டு லாஸ் ஆகிருச்சி எனக்கு இப்போ இயற்கை உரமா எனக்கு வேணும் இப்போ உங்கள் கடை நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணிணாங்க அதனால்தான் சரி உங்கள் கடையில் சரி வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு

இல்லை இப்போ நான் இப்போ நான் சோளம் போட்டிருக்கேன் எனக்கு இயற்கை உரந்தான் வேணும் எனக்கு சோளம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி செயற்கை உரம் போட்டு வேஸ்ட்டாக போச்சு எனக்கு லாஸ் தான் ஒன்றுமே இல்லை எனக்கு இந்தமாதிரி மண்புழு உரம் இந்தமாதிரி இயற்கை உரமா வேணும் மாட்டு சாணி உரம் இப்போ நிறையாலாம் வெரைட்டி உரம்லாம் இருக்கில்ல அந்தமாதிரி எனக்கு வேணும் எனக்கு வந்து செயற்கை உரம் மருந்து அது இதுன்னு போட்டு எனக்கு வேஸ்ட்டாகதான் போச்சு லாஸ் தான் ஆனதே தவிர ஒன்றும் லாபமே வரல ம் அதனால் அதனால்தாங்க உங்கள் கடையை கேட்டிருக்கு இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்கு பார்த்து பண்ணி கொடுத்திங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு டைம் வந்து காடை பார்க்குறிங்களா இதுக்கு என்ன போடலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால்

ம் ம் ம் ம் ஓகேங்க நீங்கள் வந்துட்டு இந்த வாரம் வீக் சண்டேயில் வரீங்களா ஆ ஆ ம் ம் நீங்களே வந்து நீங்கள் ஓரளவுக்கு சீக்கிரமாக பார்த்தீன்னா இல்லைன்னால் ஏன்னால் அறுவடை பண்ணுற டைம் ஆகிடுச்சி இப்போயாச்சும் கொஞ்சம் போட்டால்தான் நல்லாவாச்சும் வரும் அதுகோசரம்தான் இப்போ அர்ஜெண்ட்டில்தான் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டிருக்கேன் அஞ்சு ஏக்கர் வெச்சுருக்கேன் ஆ இந்த சண்டே வாங்க இல்லை நான் வந்து கடையில் பார்க்குறேன் வர சண்டே ஆ சரிங்க ஆ ஓகே கண்டிப்பாக வரேங்க